பூக்கடைங்களா பூ என்னென்னக்கா பூவெல்லாம் வைச்சுருக்கீங்க எனக்கு சாமந்தி அப்புறோம் மல்லி அரளிப் பூ அப்புறோம் அல்லி இது எல்லாத்துலையும் அஞ்சு அஞ்சு கிலோ வேணும் நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்க ஒரு கிலோ என்ன விலை ஆமா ஒரு கிலோ என்ன விலை சரிங்க கொஞ்சம் குறச்சுக் கொடுங்க நாங்கள் குறச்சு வாங்கினோம்னா இங்கே அக்கம் பக்கம்லாம் சொல்லுவேன் கோவிலுக்குலாம் அடிக்கடி வாங்கிட்டுப் போவோம் அப்புறம் விசேஷம் வந்தா அக்கம் பக்கம்லாம் எல்லாம் சொல்லுவோம் கொஞ்சம் குறச்சு சொல்லுங்கள் சரிங்க ஆ ஆ ஆ பூ வந்து சாமந்தி வெள்ளை சாமந்தி ரோ ரோஸ்ஸு அப்புறம் இது அல்லி தாமரை அதெல்லாம் கொஞ்சம் ஆ சரிங்க ஆ சரி தாமரைலாம் எ என்ன என்ன ரேட்டுங்க தாமரைப்பூ தாமரைப்பூ ம் சரிங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக் கொடுங்க எல்லார்ட்டும் ஏன்னா கோவிலுக்கெலாம் நிறையா இது வாங்கிப்பாங்க ஆ சரிங்க சரிங்க ஓகேங்க ஆ நாங்க கொடுக்குற ஆட்ரு இது பண்ணிக்கோங்க ஆ சரி ஓகேங்க தேங்க்ஸுங்க ம்